ஹலோ குட் ஈவினிங்மா வெரி குட் ஈவினிங் சொல்லுங்க சரிமா என்னாமா இப்படி சொல்கிறீங்க கேர்லஸ்ஸாக இருக்கீங்களே ஆ சொல்லுங்க சரிம்மா இப்படில்லாம் என்னம்மா எக்ஸாம் இன்னும் ஒன் வீக் தான் இருக்குங்கிறீங்க இவ்வளோ கேர்லஸ்ஸாக இருக்கீங்க ஐடி ப்ரொவைட் பண்ண சொல்கிறீங்க சரி ஓகே பரவாயில்ல நோ ப்ராப்ளம் நீங்கள் எந்த எந்த இயர் படிக்கிறீங்க என்ன ஃபேக்கல்ட்டி டிபார்ட்மென்ட் என்ன படிக்கிறீங்கன்னு எல்லா பர்டிகுலர்ஸெலாம் இது பண்ணி உங்கள் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மென்ட் கிட்டே கொடுத்து உங்களோட பயோடேட்டாயெலாம் ப்ரொவைட் பண்ணி அதில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மென்ட் கிட்டே சிக்னேச்சர் வாங்கிக்கோங்க இதை நீங்கள் வந்து என்கிட்டே வந்து அட்டஸ்டடு பண்ணிவிட்டு நான் கொடுக்குற அட்டஸ்டடு காப்பியை வந்து ஆஃபிஸில் கொடுங்க உங்களுக்கு உங்களுக்கு ஐடி கார்டு ப்ரொவைட் பண்ணி கொடுப்பாங்க பிளஸ் வந்து ஐநூறு ரூபா வந்து நீங்கள் ஐடி கார்டுக்கு சார்ஜ்ஜி ஃபிஸ் பண்ணுவோம் சார்ஜ் பண்ணுவோம் வித்து நீங்கள் வந்து ரெண்டு ஃபோட்டோ வந்து பாஸ்போட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரெண்டு போட்டோ கொடுத்துருங்க ஐநூறு ரூபா ஆஃபிஸில் பே பண்ணிவிடுங்க பே பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபார்மெல்லாம் கொடுத்துருங்க என்னோட அட்டஸ்டேஷன் வாங்கின இதை வந்து அவங்கள்கிட்ட கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் வீக்கில் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவாங்க கொஞ்சம் லேட்டாக வரும் உங்களுக்கு அது ஒரிஜினல் வந்துடும் இப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதுவதுக்கு அட்டஸ்டட் பண்ணிணது கொடுப்பாங்க அதை வாங்கிக்கோங்க ஓகேவா வேறு என்னமா வேணும் வேறு எதுவும் இல்லயில்ல வேறு எதுவும் கம்பளைண்ட் எதாவது இருக்கா வேறு ஒன்றும் இல்லைங்களே ஆ ஓகேமா ஓகேமா தேங்க்யூமா வெல்கம்மா